ஆ சொல்லுங்கள் ஆமாங்க சரிங்க ஓகேங்க சொல்லுங்கள் சரிங்க சரிங்க சரிங்க சரி சரிங்க ஆ ஆ ஆ சரி சரி நீங்கள் எந்த ஊருங்க ஆப்பக்கூடல் தானா சரி சரிங்க ஓகேங்க நாங்கள் இது இல்லாம வேறு பக்கம் நாங்கள் அன்பு கார்டன்னு போட்டுருக்கோம் சரி நீங்கள் என்ன ஆப்பக்கூடலில் இருந்தால் இங்கயே நம்ம பண்ணிக்கலாங்க உங்களுக்கு என்ன பட்ஜெட்டில் உங்களுக்கு தகுந்த வீடு இது பண்ணணும் ஐம்பது லட்சம்ங்களா சரி சரிங்க சரி சரி அந்த மூணு சென்ட்லேயே வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மட்டும் ஐம்பது லட்சம்ருவா உங்களுக்கு வேணும் இல்லைங்களா சரிங்க ஓகே கார் பார்க்கிங் அந்த மாதிரி பைக்கு அந்த மாதிரி அதெல்லாம் வேணும்ங்களா

சரி சரி சரிங்க முன்னாடி உங்களுக்கு அந்த போர்ட்டிகோவ தவிர உங்களுக்கு வெளியில் வந்து பார்த்திங்கனா வேறு எதாவது அந்த ஷீட்டெல்லாம் போட்டு இது பண்ணணும்ங்களா இல்லை போர்ட்டிகோவோட போதும்ங்களா உங்களுக்கு சரி சரி ஓகேங்க சொல்லுங்கம்மா ஆ இருக்குதுங்க நீங்கள் ஐம்பது லட்சம்ருவா பட்ஜெட் கேட்டுருக்கீங்க நீங்கள் எப்படிங்க நீங்கள் இதே வந்து கேஷ் வந்து இது பண்ணிக்கிறீங்களா இங்கே இல்லை இங்கே அன்பு கார்டன் மூலிமா லோன் நாங்கள் போட்டு தந்தால் அது மூலிமா நீங்கள் இஎம்ஐ கட்டிக்கிற மாதிரி பண்ணிக்கிறீங்களா இல்லை நீங்களே கேஷ் கொடுத்தட்றீங்களா பண்ணிக்கிறீங்களா ஓகே ஓகே ஆஃபர் எல்லாம் இருக்குதுங்க நிறைய இருக்குது பண்ணிக்கலாங்க உங்களுக்கு அந்த மாதிரி எதாவது வீட்டுக்கு வேணும்ங்கிற ஒரு ஃபர்னிச்சர் அந்த மாதிரி இல்லைனா ஒரு கோல்டு காயினு அந்த மாதிரி எல்லாம் ஆஃபர் இருக்குதுங்க நீங்கள் வந்து அன்பு கார்டன் ஆஃபீஸுக்கு வந்திங்கனா நீங்கள் வந்து நேரில் வந்து பேசிவிட்டு என்னென்ன நீங்கள் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டு நம்ம பண்ணிக்கலாங்க ஓகேம்மா நீங்கள் நீங்கள் எப்போ வேணுனா வரலாங்க நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கனா ஆஃபீஸ் ஸ்டாஃப் இருப்பாங்க நீங்கள் வந்திங்கனா அவங்கள்ட்ட இதெல்லாம் டீட்டெயில்ஸ் சொன்னிங்கனா அவங்க ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் சொல்வாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ளானிங் பண்ணி கொண்டு போய்க்கலாங்க ஓகே நீங்கள் எவ்வளோ அட்வான்ஸ் முன்னாடி எதாவது பே சொல்லுங்கள் ஆ கால் பண்ணுங்கள் ஓகே